நாம் வசிக்கும் பகுதியில் அதிகமாக காணப்படுகிற பறவைகள் காகம் சேவல் கோழி புறா பச்சைக்கிளி மயில் கொக்கு நாரை வாத்து அப்புறம் சிட்டு குருவி வேறு என்ன இருக்கு இதெல்லாம் அதிகமாக நான் வசிக்கிற இடத்துல காணப்படுகிற பறவைகள் இதில் அதிகமாக காலைல எந்திரிச்ச உடனே கேட்குற குரல் சேவலுடைய குரல் அடுத்து காகத்துடைய குரல் இது ரெண்டுமே கேட்கும் இது கேட்டு எந்திரிக்கிறோம் எந்திரிச்சுட்டு கேட்குறானானு தெரியாது ஆனால் சேவலுடைய குரலும் காகத்தோ காகம் கரைகிற குரலும் கேட்டா விழு பொழுது விடிஞ்சிருச்சு அப்படினு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காகம் சாதம் வைக்கிற பொழுது அப்படியே ஏரோப்பிளேன் கணக்காக பறந்து வரும் பாருங்கள் ஆஹா நம்ம வீட்டுக்கு தேடி வந்து இரையை எடுக்க வந்துருச்சு இதே நம்ம தாத்தா பாட்டி அத்தை மாமான்னு இறந்த முனோர்களுடைய அடையாளமாக நம்ம நினச்சிக்கணும் அது பார்க்கும் பொழுது அவங்களே வந்து உணவு எடுத்துக்கிற மாதிரியாக நம்ம சந்தோஷம் நம்ம மனசில் வருது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோழி கூட்டம் பார்த்திங்கன்னா சேவல் கோழி அதோட அதனுடைய குஞ்சுகள் இதெல்லாம் நடந்து போகிற பார்க்கும் பொழுது அதை ஆஹா ஆனந்தம் அந்த குருவி குருவி கூட்டம் இல்லை மற்ற கூட்டங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் பறக்குது இது கீழே தரையில் நடக்குது நடந்து போகற அழகை பார்த்திங்கன்னா அந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்போட அரவணைச்சு கூட்டிகிட்டு போகறத பார்த்தா ரம்மியமான இருக்குங்க கீச் கீச் கீச்ன்னு அந்த கோழியோட சத்தமும் அது அதட்டுர சத்தமும் கேட்கும் பொழுது எப்படியெல்லாம் தாய்ப்பறவை தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாத்து வளர்க்குது அப்படிங்கிறது இயற்கை கொடுத்த வரம் அதுக்கு அப்புறம் இந்த மயில் அதுலையும் மழை காலத்தில் பார்க்கும் பொழுது மயில் அழகாக தோகை விரிச்சாடும் இப்போல்லாம் அதிகமாக நம்ம ஏரியாக்களில் மயில் கூட்டங்களை பார்க்குறோம் மயிலும் இரைக்காக தான் காட்டை விட்டு நகரத்தை நோக்கி வருது கிராமத்தை நோக்கி வருது அப்படின்னு சொல்லுறாங்க அடுத்து அந்த வாத்து கூட்டம் இருக்கு பாருங்கள் வாத்து கூட்டம் அதுவும் கும்பலாக கூட்டமாக தான் போகும் தரையிலயே போகும் தண்ணீர்லையும் நடக்கும் தண்ணீரில் அதனுடைய கால்கள் படகு துடுப்பு போடுற மாதிரி நீஞ்சிக்கிட்டு போகும் போகும் போதே மூக்கை வேறு தண்ணிக்குள்ளே விட்டு என்ன பிடிக்கும் மீனை பிடிக்கும் அதுக்கு அப்புறம் கொக்கு கொக்கு நாரையும் எங்களோட காவேரி ஆற்று பகுதியில் அதிகம் பார்க்கலாம் கொக்கும் நாரை ரெண்டுமே ஆற்றுல இருக்கிற மீனை பிடிக்கிறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கும் ஒத்த காலில் நிற்கும் பாருங்கள் தவமாக தவம் இருந்து அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு படக்குன்னு அந்த மீனை கொத்தி எடுக்கும் அதனுடைய திறமை அதுக்கு இது மாதிரி பறவை இனங்களில் காகம் குருவி கொக்கு நாரை மயில் அப்புறம் புறா புறாவுடைய சத்தம் அது வேறு விதமாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா மரம் அல்லது வீடு மொட்டை மாடியில மேலே தான் உட்காந்துருக்கும் கீழே அதிகமே வராது தானியத்தை பார்த்தா தான் கீழே இறங்கி வரும் புறா அடுத்தது பச்சைக்கிளி பச்சைக்கிளி மரத்தில் கீச் கீச் கீச்ன்னு இதுக்கும் அதுக்கும் இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ரேஸில் ஓடுற மாதிரி பறந்து பறந்து பறந்து பறந்து எங்கேடா சத்தம் கேட்டுகுதுனு பார்த்தா அண்ணாந்து பார்த்தா தென்னை மரத்தில் பனமரத்தில் அது போல் இருக்கிற உயரமான இடங்கள்ல பச்சைக்கிளி கூடு கட்டி அதனுடைய வசிப்பிடத்தில் ஆனந்தமாக இருக்கும் இந்த மாதிரி அப்புறம் இன்னும் என்ன வேறு என்ன கருங்குயில் பார்த்துருக்கேன் நான் அது அதனுடைய குரல் ஒரு மாதிரியாக இருக்கும் தன்னுடைய பெட்டர் ஆஃப்னு சொல்லுவோம் இல்லையா அது போல் தன்னுடைய பெண் இன பறவையை கூப்பிட்றது விதமே வேறு விதமாக இருக்கும் இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப இயற்கையாக ஆனந்தமாக தாங்க இருக்கும் காக்கா கா கா காங்கும் நாமளும் கா கா காம்போம் கூப்பிட்டோனே வருது பாருங்கள் ஆஹா மற்ற குருவிகள் எல்லாம் வருமா வராதான்னு தெரியாது ஆனால் காகம் மட்டும் கா கா கா கான்னா அப்படி வந்து சேரும் அந்த காக்கா மற்ற காக்கவையெல்லாம் போய் கூட்டிகிட்டு வரும் அதாங்க அழகு